பழைய காலத்துக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா அப்பல்லாம் வந்து நிறைய போக்குவரத்து இருந்துச்சு இப்போ போக்குவரத்து இருந்துச்சுனா வந்து அவங்களே வந்து தனியாக நடந்து போய் அங்கே அவங்கவிங்க வீட்டுக்கு போய் யாராச்சு திருமணத்துக்கு கூப்பிடுறது அப்படி இருந்துச்சு ஆனால் இப்பல்லாம் அப்படி இல்லை ஃபோன் இருக்குது ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறாங்க அப்பல்லாம் வந்து எதாச்சும் ஹாஸ்பிட்டல் போகணும் கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படினா எல்லாம் வீட்லேயே பார்த்துக்குவாங்க அதுவும் போக வந்து இந்த தேதியில் தான் இதுன்னு கண்டிப்பாக சொல்வாங்க அதேமாதிரி தான் நடக்கும் ஆனால் இப்பல்லாம் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருக்க ஹாஸ்பிட்டல் போய்க்குறாங்க வாரத்துக்கு ஒருக்க செக்கப் பண்ணணும்ங்குறாங்க அதுவும் போக வந்து நிறைய மிஷின்ஸ் இருக்குது அவங்க இந்த தேதியில் சொல்கிறாங்க இந்த தேதிதான் உங்களுக்கு கொழந்தை பிறக்கும் அப்படினா அப்படி நடக்கிறதில்ல இதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு உங்களுக்கு வந்து வலி வந்துடுச்சினா வந்து கொழந்தை ஆப்ரேசன் பண்ணிதான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க அப்பல்லாம் வந்து ஃபோன் இல்லை இப்போல்லாம் ஃபோன் இருக்குது எதுக்கெடுத்தாலும் ஃபோனே யூஸ் பண்ணிட்டே இருக்குறாங்க அப்போ வந்து நிறையா வந்து போக்குவரத்தெல்லாம் இல்லை அஞ்சு கிலோமீட்டரு பத்து கிலோ மீட்டருன்னு நடந்துதான் போவாங்க அவங்களுக்கு வந்து உடம்பும் நல்லாயிருந்துச்சி ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை பைக் இருக்குது கார் இருக்குது எடுத்தால் ஒரு அஞ்சே நிமிஷம்தான் போய்ட்டு வந்துடுறாங்க அவங்கள்லாம் வந்து அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு போகணும்னாலுமே ஒரு நாள் அதுக்காக செலவழிப்பாங்க இப்போ அப்படி இல்லை போக்குவரத்து இருக்கிறங்காட்டிக்கி வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் அதிகபட்சம் யாராச்சும் கூப்ட்டோனா கூட ஃபோன் இருக்குது ஃபோனை வைச்சி கூப்பிட்டுறாங்க ஏதாச்சும் காட்டணும்னா வீடியோ கால் இருக்குது அதை வைச்சி இது பண்ணுறாங்க அப்பல்லாம் எந்த இது மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜிஸும் இல்லை அதனால அவங்க வந்து நேரடியாக தான் போய் எல்லாம் பேசிவிட்டு வந்துட்டுருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாமே டெக்னாலஜி வந்ததுங்காட்டிக்கி டெக்னாலஜி மூலமாக தான் நம்ம போய்ட்ருக்குறோம்